என்னோடய அப்பாவும் சரி என் தாத்தாவும் சரி அடிக்கடி எங்கள் தர்மபுரி மாவட்டத்தை ஆண்ட அதியமான் மன்னனை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அவர் வந்து கடையேழு வள்ளலில் ஒருத்தர் அதியமான் அதே மாதிரி கொடை வள்ளல் நாங்கள் வந்து நிறைய வள்ளல் தன்மை உடைய மாவட்டம் தர்மபுரி அதே மாதிரி தர்மபுரியுடைய பழைய பேர் வந்து தகடூர் தகடூர் தான் தர்மபுரினு மாற்றிருப்பாங்க தர்மம் நிறைய செய்வோம் அதனால அது பேர் தர்மபுரி அப்படினுவாங்க அதனால அந்த மன்னன் அப்படினா அதியமான் அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்க ஏன்னால் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நம்மளோடய ஆயுள் இன்கிரீஸ் ஆகும் ஆனால் என்னுடைய ஆயுளை விட தமிழ் மொழிய வளர்க்க ஔவையாரோட ஆயுள் தான் நீடிக்கணும் அப்படினு நினச்ச ஒரு நல்ல உணர்வு மிக்க ஒரு மன்னர் தான் எங்கள் மண்ணை ஆட்சி பண்ணிணாரு அதியமான் அப்படினும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி எங்கள் தாத்தா இன்னொரு இன்னொரு தலைவர் பற்றி சொல்லுவாங்க பெரியார் பெண்களுக்கு வந்து விடுதலைப் பற்றினாலே பெரியார் தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் அப்போ சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியெலாம் ஒன்றா இருந்ததினால அப்போ பெரியார் வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சாரு பெரியார் வந்து பெண் ஏன் அடிமையானாள் பெண் ஏன் வீட்டு வேலை மட்டும் செய்யணும் பெண் வந்து கொழந்தை பெற்று கொடுக்குற கருவி மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய ஆக்கப் பூர்வமான விஷயம் இப்போ இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் கூட நம்ம அவ்வளோ ஆக்கப் பூர்வமான விஷயம் பேசியிருக்க மாட்டோம் இவ்வளோ படிச்சுருக்குறோம் எல்லோருமே ஆனால் பெரியார் அப்பொழுதே நிறைய கா நாடுகளுக்கெலாம் போயிட்டு வந்து அந்த நாட்டில் மக்கள் வந்து எப்படி நாகரீகமாக வாழ்றாங்க நம்ம நாட்டில் நம்ம பெண்களை மதிக்கிறதே கிடையாது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால மிகப் பெரிய தலைவர் எங்கள் தாத்தா ரசித்து எங்கள் அப்பா ரசித்து இப்போ ஏன் வரைக்குமே ஒரு ம தலைவர் நின்றுக்காங்க எங்கள் மாவட்டத்திலைனா அது பெரியார் தான்